ஆமாங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ரூம் அவைல்ப அவைலபிளாக இருக்கும் மேம் உங்களுக்கு டென் தவுசண்ட் சார்ஜ் பண்ணுவோம் டூ டேஸுக்கு உங்களுக்கு ஓகேன்னா புக் பண்ணிக்கலாம் ஓ நீங்கள் என்னைக்கி கிளம்புறீங்கனு சொல்லுங்கள் மேம் கேப் வரும் மேம் உங்களை பிக்கப் பண்ணிகிட்டு நாங்களே போய் அங்கே ட்ராப் பண்ணிவிடுவோம் மேம் ஸ்டேஷனில் ஓகே மேம் நீங்கள் டைமிங் சொன்னீங்கன்னா நாங்கள் இங்கே ரெடி பண்ணிடுவோம் மேம் ரூம்ஸ் சரிங்க மேம் சரிங்க மேம் டூ டேஸ் தங்குவீங்களாங்க மேம் ஓகேங்க மேம் பக்கத்தில் ஏதாச்சும் சுற்றிப் பார்க்கறீங்களாங்க மேம் இல்லை அந்த டெம்பிள் மட்டும் தான் போறீங்களா ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் கிளம்பும்போது கால் பண்ணுங்கள் மேம் நாங்கள் உங்களை கேப் அனுப்பு கேப் அனுப்புவோம் மேம் நீங்கள் வந்துடுலாம் மேம்

ஆ ஓகேங்க மேம் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோங்க மேம் நீங்கள் அதுக்குத் தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க மேம் டூ தவுசண்ட் கட்டுற மாதிரிங் இருக்கும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்